ஹலோ வணக்கம் அம்மா குட் ஈவனிங் மேம் நாங்கள் வந்து எங்கள் ஃபேம்லிலாம் சேர்ந்து ஒரு டூரு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மேம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் அங்கே இருந்து சென்னை பெங்களூர் திருப்பதி மூணு ஊருக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் மேம் அதுக்கு எவ்வளோ அமவுண்ட் ஆகும் ஒரு வேன் வேணும் ஆனால் ஒரு வேனுக்கு எங்கள் வீட்டில் இருந்து எல்லோரும் கிளம்புகிறோம் அதனால ஒரு வேனுக்கு எவ்வளோ அமவுண்ட் ஆகும் மேம் அதோட நீங்கள் தான் மேம் அது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாம் அதுலேயே வரும்ங்க மேம் எஸ் ஒன் லேக்குங்களா மேம் மேம் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க மேம் அமவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும்ங்களா இல்லைங்க மேம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைட் ஆகும் மேம் ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான்ங்க மேம் வேணும் பியூர் வெஜ்ஜு எஸ் மேம் ஸோ அப்படிங்களா மேம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பிஃப்ட்டீன் டு தேட்டி டேஸ் எங்களுக்கு டூர் மேம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மேம் நாங்கள் வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து வெக்கேஷன் ரெடி பண்ணிருக்குதுறனால தான் இந்த பிளானு எல்லோருமே போகணும்னு ஆசைப்பட்டாங்க நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணி சொன்னிங்கனாக்கா உங்கள் எங்களுக்கு நான் இப்போயே புக் பண்ணிவிடுவேன் வேனுக்கு அரேஞ்சு பண்ணிவிடுவேன் நான் ம் ஓக் ஓகே மேம் ம் சரிங்க மேம் ஓகே மேம் பிளஸ்

ஓகேங்க மேம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரூம் நீட்டாகவும் இருக்கணும் மேம் எங்களுக்கு ஃபேம்லி மேம் ஃபேம்லி மேம் அதனால தான் நாங்கள் வேனும் கேக்கிறோம் ஒரு வேனுக்கு வருவாங்க மேம் ஒரு டுவென்ட்டி பிஃப்ட்டீன் மெம்பர்ஸ் வருவாங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் அந்த மூணு பிளேஸ் மட்டும் தான் மேம் நீங்கள் புக் பண்ணிக்கிறிங்களா எங்களுக்கு அது அந்த ஏரியாக்கெல்லாம் போனது இல்லை மற்ற ஏரியாவெல்லாம் நாங்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ சென்னை பெங்களூர் திருப்பதி மட்டும் திருப்பதி நம்ம கோவில் இருக்குது இல்லைங்களா அதனால சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படினு பசங்களுக்காக மேம் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்க மேம் இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா நம்ம மெரினாவுக்கு போவோம் இல்லைங்களா பிளஸ் அந்த டூரிஸ்ட் பிளேஸ்னு அங்கே இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா அந்த அந்த ஊர்லேயும் ஒவ்வொன்றும் இருக்கும் அந்த இடம் மட்டும் நாங்கள் பார்க்கலாம்னு திருப்பதியில் மட்டும் கோவிலுக்கு மட்டும் போகிறதா இருக்கோம் மேம்

ஓகேங்க மேம் சென்னையில் பார்த்திங்கன்னா சென்னையில் ஓகே தான் மேம் நீங்கள் எஸ் எஸ் எஸ் ஆமாங்க மேம்

ஓகேங்க மேம் சென்னையில் ஒரு மூணு பிளேஸ் மட்டும் பாக்கலாம்ன்ட்டு இருக்கோம் மேம் மெரினா போகிறோம் அப்புறம் வந்து ஷூ இருக்குது இல்லைங்களாங்க மேம் அங்கே போகிறோம் ம் அதுக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக் தெண்டர் ஒன்று அதுக்கு மட்டும் போய்ட்டு நாங்கள் அதோடு அந்த ஊரை முடிச்சுறோங்க மேம் சென்னையில் ஒரு ஃபைவ் டேஸ் மேம் நீங்கள் நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பார்க்குறோங்க மேம் எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா நாங்கள் வந்து திருவாரூர் சென்னை அங்கே இருக்குது நாங்கள் இந்த மாதிரி வந்தது இல்லை நியூ பிளேஸுங்கிறதுனால நீங்கள் கைட் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் போவோம் ம் ம் எஸ் மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் அதான்ங்க மேம் நான் என்ன சொல்றேனா எங்களுக்கு எங்களுக்கு ஒரு அந்த ஹெல்ப்பை பண்ணுங்கள் எங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு எந்த எந்த பிளேசஸ் எங்கே இருக்குதுன்னும் எங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ஓகே மேம் ஓகே ஓகேங்க மேம் ஃபுட் நீட்டாகவும் இருக்கணும் மேம் ரொம்ப கன்னா பின்னானு இல்லாமல் கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுங்க மேம் அவ்வளோ தான் மேம் ம் ஓகே ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ